ஓழ் ஃபர்ஸ்ட் வந்து வோர்டு ஒன்று வோர்ட் டூ பராமரிக்கும் கரங்கள் சிவபாக்கியம் இல்லம் அன்பு இல்லம் டான் கிர்கோஸ் இல்லம் செயின்ட் சேவியர் இல்லம் நம்பிக்கை இல்லம் இது மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளூர் நிறுவங்கள்ல சமூகம் அமைப்பெலாம் இது ஏற்படுத்தியிருக்காங்க நேர்மறைத்தக்குவ இப்போ இது முதியோர் இல்லம் குழந்தைகள் காப்பகம் அனாதை இல்லங்கள் வீடற்ற குடும்பங்கள்லாம் ஏ நிறைய எண்ணிக்கையில அதிகரித்து வந் வந்துகிட்ருக்குது அதில் இந்த நிறுவனத்தில் ச சமூக அமைப்பு அன்னை ஏபிசி அறக்கட்டளை இது மாதிரி நிறைய அறக்கட்டளை தொண்டுலாம் செஞ்சிகிட்ருக்காங்க விப்ஜிஆர் அறக்கட்டளை ஏ ர ராசிபுரத்தில் இருக்குது இது மாதிரி நிறைய ஓல்டு ஆபீஸ்ல அப் நிறைய இதெலாம் தொண்டு நிறுவனம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க